திருமணம் அப்படிங்கிற பெரிய நிகழ்ச்சி அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து தண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும் திருமணம் அப்படின்னு இல்லை ஒரு நல்ல காரியம் ஒரு கெட்ட காரியம் அப்படிங்கும் போது தண்ணிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான பொருளாக இருக்கும் ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஸோ நம்ம வந்து நீர் இல்லை அப்படின்னா வந்துவிட்டு உயிரினங்கள் வாழ முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு நீர் தேவை அதிகமாக தேவைப்படுது ஸோ அதிகமான தண்ணீரை வந்து நம்ம எப்படி ஏற்பாடு செய்யுறது அப்படின்னா நம்ம அந்த குழாய்கள்லாம் வந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அது சொட்டு சொட்டாக தான் ஒழுகுது ஒழுகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுருவாங்க ஆனால் அந்த அதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்த வச்சு அந்த தண்ணியை பிடிச்சோம் அப்படின்னா அதுவே வந்து நிறையா வரும் ஸோ வந்து இந்த மாதிரி தண்ணிலாம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துவிட்டு கிராமப்புறம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே வந்துவிட்டு ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி விடுவாங்க அப்படி விடும் போது நம்ம நிலத்தொட்டி நெக்ஸ்ட் சின்ன பாத்திரம் முதல் கொண்டு நம்ம தண்ணியை வந்து சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அந்த அந்த விசேஷத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா கிராமப்புறங்களில் இதுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம மிச்சம் பண்ணோம் அப்படின்னா வந்துவிட்டு நம்ம தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்காது இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்காது